இந்த மாதிரி டெங்கு மலேரியா காய்ச்சல்லாம் அதிகமாகவே ஒரு காலத்தில் நிறையாவே பரவிகிட்டு இருந்தது இதுக்கு காரணமான கொசு பேர் பார்த்தோம்னா ஏடிஸ் அப்படின்னு ஒரு கொசு சொல்லுவாங்க அது வந்து பெண் கொசு அதனால தான் அதிகமாக நமக்கு வந்துட்டு இந்த டெங்கு காய்ச்சல் மலேரியா இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான அறிகுறி எப்படி இருக்கும்னு பார்த்தா தலைவலியெலாம் அதிகமாக இருக்குமாம் உடம்பு வலி இருக்கும் ஒன் நாட் ஃபோர் டிகிரி வரைக்கும் வந்ட்டு நமக்கு ஃபீவர் இருக்கும் ஸோ வாமிட் அதிகமாக வந்துகிட்ருக்கும் அப்போல்லாம் சொல்லுவாங்க மூட்டு வலியெலாம் இருக்கும் அது பார்க்கவே அவங்க அவ்வளோ டயர்டாக தெரிவாங்கள் அந்த டெங்கு காய்ச்சல் ஃபீவர்லாம் வந்திருக்கவங்கள்லாம் பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னால் ரொம்ப டயர்டாக தெரிவாங்கள் வாமிட்லாம் அடிக்கடி வந்துட்ருக்குறவங்களால் அந்த அளவுக்கெலாம் சாப்பிட முடியாது இதெலாம் எதனால வருது அப்படின்னா நம்ம தண்ணி தேக்கி வச்சிருக்கோம்ல ஒரு இடத்துல மூடாமல் தண்ணி வச்சிருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த மாதிரி கொசு வந்து நல்ல பியூர் வாட்டர் சுத்தமான தண்ணியில் தான் வரும்னு சொல்லுவாங்க அதில் தான் வந்து முட்டை போடும் அப்பிடில்லாம் சொல்வாங்கள் அதனால அதிகமா தண்ணி நம்ம தேக்கி வச்சிருக்கிற இடம் இருக்கவே கூடாது தேவை இல்லாமல் இந்த வேஸ்ட்டு வேஸ்டேஜ்ஜாக இருக்கும்ல அந்த தண்ணி அதுவும் இருக்கக் கூடாது சாக்கடை அது மாதிரியும் மூடியிருக்குணும் கொசு வர மாதிரி இருக்கிற இடம் நம்மளை சுற்றி இருக்கவே கூடாது தண்ணியாக இருந்தாலும் அது மாதிரி விஷயம்லாம் மூடி தான் வச்சிருக்கணும் நம்ம வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறதுலே இந்த மேலே மூடியில் கூட தண்ணி இருந்தாலும் அதிலையுமே வந்துட்டு அது முட்டை போடும்லாம் சொல்கிறாங்க அது அது மாதிரிலாம் இருக்காமல் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்க முடியுமோ அந்த மாதிரி தண்ணி இருக்கிறதுலாம் சுத்தமாக வச்சிக்கணும் அதை மூடி வச்சிக்கணும் இந்த பிளான்ட்லலாம் வந்துட்டு தண்ணி ஊத்துகிறோம்ல அது ரொம்ப நாள் அப்படியே தேக்கி வச்சிருக்கக்கூடாது நம்ம திரும்பத் திரும்ப தண்ணி புதுசாக மாத்திகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணலாம் மனுஷங்களை மனுஷங்களுக்கு நிறையா வந்து கொசு கடிக்குதுன்னால் ஓடோமாஸ்லாம் சொல்லுவாங்களே இந்த க்ரீம்லாம் பூசிப்பாங்கள் சில பேர் அது மாதிரி பிரிவென்ஷன் பண்ணலாம் நம்ம ஜன்னல் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணால் இந்த வலையால் கொசு உள்ள வராத மாதிரி வலை இருக்கும்ல அது மாதிரி நம்ம போட்டு வச்சிக்கலாம் ஃபுல் ஹேண்டு டிரஸ்ஸாக நம்ம போட்டுக்கலாம் அதனால் கண்டிப்பாக கொசு கடிக்கிறதை கொஞ்சம் தவிர்க்க முடியும் நம்மளால் இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா இது நம்மளால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுற்றி இருக்கிறத தூய்மையாக வச்சிக்கணும் அது வச்சிக்கிட்டாலே மேக்சிமம் வராது